எங்கள் ஊரில் சுற்றுலா பயணிகள் வரணும்னா என்னென்னா எங்கள் பங்கு கோவில்ல கொஞ்சம் விரிவுப்படுத்தலாம் கோவிலுக்கு வேண்டிய கொஞ்சம் நல்ல ஒரு காரியங்களை செய்து கொடுக்கற மாதிரி பெருசாக செஞ்சிட்டோம்னா பயணிகள்லாம் வருவாங்க அதே மாதிரி கொஞ்சம் ரூம்புகளை கட்டணும் வசதியாக அவங்களுக்கு அதுக்கு ஏற்றால கொஞ்சம் டாய்லெட்லாம் கொஞ்சம் கட்டிக் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறோம் சுற்றுலா பயணிகள் வந்து கொஞ்சம் தங்கிறதுக்கு அவங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரெண்ட் ஹோட்டல்லாம் இல்லை அதனால் அவுங்களுக்கு வேண்டிய ஒரு பெரிய பெரிய ஹோட்டல் ஆர்டர் பா ஏதா ரெடி பண்ணி செய்யலாம் மறுபடி ஆறு பகுதியில் நல்லாயிருக்காது அதனால் இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணா சுற்றுலா பயணிகள் வந்து குளிச்சிட்டு தங்கி போகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி எப்படின்னா இப்போ ரோட்டு ஓரங்களில் போகிறதுக்குரிய இப்போ நூறு நாள் வேலைலாம் வருது அது கொஞ்சம் அதிகரித்து ரோட்டு ஓரங்களில் உள்ள செடி மரம் அதை நட்டினா கொஞ்சம் நல்லா பசுமையாக இருக்கும் நமக்கு ஒரு இயற்கை காற்று கிடைக்கும் அப்போ மக்கள் என்ன செய்வாங்க நல்லா இயற்கையான இடமா இருக்கே நம்ம கொஞ்சம் தங்கி இருக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க மறுபடியும் என்னென்னா சினிமா தேட்டரு இப்போ கொஞ்சம் ரிப்பேரில் கிடக்கு ஓடாமல் அது கொஞ்சம் பளுது பார்த்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் மக்கள் வர்றவுங்க அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி என்னென்ன கொஞ்சம் தாலுக் ஆபீஸுலேயும் கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவங்க பாவம் ஃபார்ம்லாம் நிரப்புற கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதுக்கு ஒரு ரெண்டு மூணு வேலை ஆட்கள போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறோம் வெ